காவியா நான் வந்து ஊருக்கு போலான்னுருக்கேன் அந்த ஊபர் டேக்ஸி ட்ரைவர் இருக்காங்கள்லை ராஜேஷ் அண்ணா அவங்க வந்து நல்ல ட்ரைவராக கொஞ்சம் சொல்லுயா ஆ அப்படியா சரி சரி நான் வந்து திருச்சியில் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போலான்ருக்குறேன் அதனால்தான் அவங்க கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து கூட்டிட்டு போயிடுவாங்களா ஆ சரி காவியா ட்ரிங்க்ஸெலாம் அடிப்பாரா கொஞ்சம் வேகமாகவேதும் வண்டி ஏதும் ஓட்டுவாரா ஆ இல்லை நல்லா ஓட்டுவாரா சரி சரி இல்லை நீங்கள் ஊட்டி இதுமாதிரிலான் போயிட்டு வந்துருக்கீங்கள்லை அவங்க கூட அதுதான் கேட்டேன் ஆ சரியாக பார்த்து நிதானமாக கூட்டிகிட்டு போவாரா ஆ இடையிலேலாம் பசங்களுக்கு ஏதாது பாத்ரூம்லாம் போகணும்னா நிறுத்துவாரா ஆ அனுசரிச்சி கூட்டிட்டு போவாருனால் சரி நாங்கள் அவங்களேயே நாங்கள் புக் பண்ணிக்கிறோம் ஆ சரி காவியா காசெல்லாம் கொஞ்சம் நிறையா வாங்குவாரா எப்படி ஆ கம்மியாகதான் வாங்குவாரா சரி காவியா ஆ சாப்பாடெலாம் இடையிலேலாம் நிறுத்துவாரா சாப்பிட்றதுக்குலாம் இல்லை வேகமாக ஓட்டிகிட்டு போவாரா எப்படி ம் சரியாக ரொம்ப தேங்க்ஸ் காவியா சரி அவங்களேயே நாங்கள் புக் பண்ணிக்கிறோம்